வீட்டு இது வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜலதோசத்துக்கெல்லாம் துளசி அப்புறம் பப்பாளி தழை கொய்யா தழை மிளகு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம் அதே மாதிரி பூண்டு பூண்டெல்லாம் சி பி இஞ்சி ஒரு அஞ்சு வரையான பொருள் போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சால் ஜலதோசம் நல்லாயிடும் துளசி வந்து சாதாரணமாக நான் பார்த்தீங்கன்னா பச்சை துளசியை சாப்பிட்டால் தினம் சாப்பிட்டால் ஜலதோசம் கொஞ்சம் குறஞ்சிரும் அதாவது வந்து து துளசிக்கு மீறி எதுவும் இல்லை உலகத்திலேயே வந்து கடவுளுக்கு உசந்தது சலைச்சது துளசி தான் மனுஷனுக்கு உலைத்தது துளசி தான் துளசி தான் தெய்வம்